ரித்திக் கார்ஸ்ஸா மேம் ஆ நாங்கள் மயிலாடுதுறையில இருந்து பேசுகிறோம் ஆ வர்ற சன்டே வந்துவிட்டு வைத்தீஸ்வரன் கோவில் வரைக்கும் ஒரு ட்ரிப் ஒன்று போகணும் அதான் கார்ஸ் எதாவது அவைலபிலாக இருக்காமான்னு கேட்கலாம்னு வந்து கால் பண்ணேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போகணும்

இல்லை டவரா வேணாம் மேம் சின்ன மா ஷிஃப்ட்மாரி இருந்தாலே போதுமானது தான் ஏன்னா குழந்தைங்கலாம் வராங்க அஞ்சு பேரில் அதனால் ஒன்றும் ப்ராபளம் இல்லை ஆ பெரியவங்க மூணு பேர் தான் இல்லை மார்னிங் தான் மேம் மார்னிங் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் ஒரு மயிலாடுதுறைலருந்து கிளம்பிட்ணும் இங்கேருந்து வைத்தீஸ்வரன் போக எவ்வளோ டைம் எடுக்கும் ஓகே

ஆ எவ்வளோ பெ எப்படி கிலோமீட்டர்ஸ்க்கு அமௌண்ட் வாங்குவிங்களா இல்லை ஹவர்ஸ்க்கு அந்தமாதிரி அமௌண்ட் வாங்குவிங்களா மேம் ஆ ஓகே மேம் ம் நாங்கள் போய்விட்டு அங்கே ஒரு டூ ஹவர்ஸ்ஸு இருக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் அது முடிச்சிவிட்டு தான் வர்றமாதிரி இருக்கும் ஆ ஓகே மேம் இப்போ இந்த எயிட் ஹண்ட்ரடில் டிரைவர்ஸ்க்குள்ளே சார்ஜ்ஜூ இதுல வந்துருமா ட்ரைவர்ஸ் கையிலே கொடுத்துர்லாம் ஆ ஆ ஓகே ஓகே மேம் இப்போ எப்படி நாங்கள் இடைல கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணணுமா இல்லை கரெக்டாக அந்த டைம்க்கு வந்துருவாங்களா ரீச் ஆயிடுவாங்களா இல்லை ட்ரைவர் கான்டெக்ட் நம்பர் எதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள் நாங்கள் கான்டெக்ட் பண்ணிக்குறோம் ஆ ஆமாம் மேடம் ஆ ஓகே மேம் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் எங்கள் வீட்டில் இருக்குறமாதிரி நான் உங்களுக்கு அட்ரஸ் செண்ட் பண்ணிடுறேன் மேம் ஏன்னா குழந்தைங்கலாம் அழைச்சிட்டு போக போகறோம் கொஞ்சம் ட்ரைவர் கொஞ்சம் ஸேஃப்பாக ஓட்டுறவங்களா பார்த்து அனுப்பி விடுங்கள் மேடம் ம் ஓகே மேம் ம் ம் தேங்க் யூ மேம்